வளந்து வரும் உலகம் இப்பெல்லாம் உலகம் ரொம்பவே மாறிடுச்சு இந்த உலகத்தில்லருக்கற அந்த முக்கியமாக இந்த ஜென்ரேஷனை பார்க்க ரொம்பவுமே ஆச்சரியமா தான் இருக்குது நிறையா மாறிடுச்சு சாப்பாட்டில் இருந்து உணவு முறையுமே மாறிடுச்சு உடைகள் உணவு முறை எல்லாமே மாறிடுச்சு முக்கியமாக இந்த ஆண்கள் பெண்கள் பழகி வரது இது எல்லாமே மாறிடுச்சு முக்கியமாக அந்த பசங்களை பார்த்தாலே கொஞ்சம் க எல்லாமே ரொம்ப டிரக் அடிக்ட் ஆயிருக்காங்க ஸ்கூல் போகாத பசங்கள் சின்ன சின்ன பசங்க எல்லாமே இந்த வயதுல டிரக் அடிக்ட் ஆயிட்டிருக்காங்க இதெல்லாம் பார்க்கவே கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது கஷ்டமாக தான் இருக்குது நம்ம உணவு முறை மாறுகிறது கூட ஓரளவு பரவாயில்ல ஆனால் உட உடைகளும் மாறி வருது மனுஷங்க பார்வை ரிலேஷன் எல்லாமே மாறி தான் வருது முன்ன மாதிரியெல்லாம் இல்லை இப்போதைக்கு முன்னெல்லாம் கொஞ்சம் பேரன்ட்ஸ்க்கு எல்லாமே பயப்படுவாங்க இந்த காலகட்டத்தில் பசங்கெல்லாம் யாரும் பேரன்ட்ஸை மதிக்கிறதில்லை பயப்படுறதில்ல அவங்க பண்ணுறாங்க சின்ன வயதுல குடிகாரன்களாக ஆயிடுறாங்க டிரக் அடிக்ட் ஆயிடுறாங்க ஸோ இப்போது இப்போ மாறி வர உலகத்தில் பசங்களோட இது இப்போ பெண்களோட இது எல்லாமே மாறிடுச்சு கொஞ்சம் பெண்களுக்கு கொஞ்சம் சேஃப்டி இல்லாத மாதிரி தான் இருக்கு வளர்ந்து வரும் உலகத்தை பார்க்கறதுக்கு